ஆர்ட்டிஃபிஷியல் அப்படிங்கிறது ஒரு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் வந்து நம்மளோட நேச்சுரலையும் அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதனால் நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் வந்து கொஞ்சம் கொ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கனும் தான் ஆர்ட்டிஃபிஷியல் வந்து நம்ம பண்றதனால நேச்சுரல் வந்து டெஸ்ட்ராய் டெஸ்ட்ராய் ஆகிறது அப்புறம் நேச்சுரலோட தன்மையும் குறஞ்சிருது நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுறது வந்து ஒரு புதுசு புதுசாக தயாரிக்கிறது அது ஒரு நல்லது தான் ஆனால் அதுவே நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம நேச்சுரலையும் நம்ம இழந்துருவோம் ஸோ அது ஒரு டிஃபால்ட் தான் அப்புறம் நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புதுசு புதுசாக கிரியேட்டிவ் பண்ணலாம் நம்ம நல்லா முன்னேறலாம் அது வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம தயாரிக்கலாம் ஆர்ட்டிஃபிஷியல் அப்படிங்கிறது ஒரு தீமை ரெண்டுமே இருக்குது அட்வான்டேஜ்ஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ்ஜஸ்ஸும் இருக்குது நம்ம அட்வான்டேஜ்ஜஸ்ஸு எடுத்துக்கலாம் அட்வான்டேஜ்ஜஸ் நம்ம பண்ணுறப்போ எல்லாமே காஸ்ட்லியாகவும் இருக்கும் காஸ்ட்லி இல்லாமலும் நம்ம தயாரிக்கலாம் ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுறப்ப நம்ம ஒன் கிரியேட்டிவ்ல நம்ம ஒன் ஐடியாவில பண்ணுறோம் நமக்கு அறிவு நல்லா வளரும் ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம பண்ணும் போது எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும் அது நம்ம கிரியேட்டிவ்வோட மெமரி பவர் நமக்கு அதிகப்படுத்தும் ஆர்ட்டிஃபிஷியல் அப்படிங்கிறது நம்ம தனித்தனியாக இது பண்றதனால நம்மளோட வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும் பெருகும் எல்லாமே இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தனியாக நம்ம வந்து அது தயாரிக்கும் பொழுது அந்த பொருளோட நேச்சுரல் தன்மையே அது இழந்துருது அதனால் நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் அது இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரம் வளருது அப்படின்னா நேச்சுரலாக வளருதுன்னா அது செம்மையாக ஹெல்தியாக வளரும் அது ரெயின் வந்து சன் லைட் எல்லாமே பட்டு வளரும் இதுவே ஆர்ட்டிஃபிஷியல் அப்படிங்கிறது அதோடதில் அதில் இருக்கிற ஒரு கிராஸ் மேப்பிங் பண்ணலாம் கிராஃபிங் பண்ணலாம் கிராஃபிங் மெத்தட் பண்ணலாம் கிராஃப்டிங் மெத்தட் பித்தல் பண்ணலாம் நம்ம அப்படி பண்ணுறப்போ அதோட தன்மையை அதோட நேச்சுரா வந்து க்ரோ ஆகுறது வந்து நம்ம தடுத்துடுறோம் நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக பண்ணுறப்போ அதில் இருக்கிற ஒரு காம்பை கட் பண்ணிட்டு வந்து நம்ம வேற செடியில வச்சு நம்ம கிராஃபிங் மெத்தட் அந்தமாதிரி பண்ணுறப்போ இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் தான் இது நே இது அட்வான்டேஜ்ஜஸ் தான் பட் அதோட நேச்சுரல் வந்து அது இழக்குது அதனால் அப்படிங்கிறதனால அது டிஸ்அட்வான்டேஜஸ்ஸா அப்படி நாம சொல்லலாம் ஆனாலும் இதில் அட்வான்டேஜ்ஜஸ்ஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ்ஜஸ்ஸும் இருக்குது நம்ம இதோட நேச்சரை இழக்குறோம் ஆர்ட்டிஃபிஷியல் அப்படிங்கிறது அப்போ நம்ம கிரியேட்டிவ்வாக யோசிப்போம் புதுசு புதுசாக வரும் நம்ம எக்கச்செக்கமான இதை நம்ம தயாரிக்கலாம் ஆர்ட்டிஃபிஷியல் அப்படிங்கிறது ஹுயுமனோட பிரைன் வந்து கிரியேட்டிவாக யோசிக்கும் அதனால் அது அட்வான்டேஜஸ்ஸா சொல்லலாம் ஒன்னில் மட்டும் ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கலை இண்டலிஜண்ட்டாக இருக்கலை நம்ம எல்லோவோட இதிலையுமே ஆர்ட்டிஃபிஷியலாக தான் இருக்கோம் ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கிறது நல்லது தான் ஆர்ட்டிஃபிஷியலாக தான் இருக்கலாம்